வணக்கம் நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க மெனு கார்டு வேணுமா தோசை இட்லி பிரியாணி இருக்குதுங்க நான்வெஜ்ஜில் எக் ரைஸ் இருக்குதுங்க சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி ஆ ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குதுங்க அப்புறம் சூடாக பிரேக் ஃபாஸ்ட் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன வேணும் பரோட்டா சப்பாத்தி நெய் தோசை ஆ எல்லாமே இருக்குதுங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஓகேங்க ஒரு பிரியாணி ம் ஒரு சிக்கன் ஃபிரை ஆ ஓகேங்க ஜூஸ் இப்போவே கொண்டு வரணுங்களா இல்லை கடைசியில் கொண்டு வரணுங்களா ஓகேங்க ம் ம் ஆ ஓகேங்க லெக் பீஸ் ஆ லெக் பீஸ் எக்ஸ்ட்ரா வேணுங்களா இல்லை ஒன்று போதுமா எக்ஸ்ட்ரா வேணுங்களா அமௌன்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ காம்போ காம்போ ஓகேங்க காம்போன்னாலும் ரேட் ஒன்றுதான் வாங்கினா அந்த ரேட் காம்போ வாங்கினா அது டபுளாக்கிறதா இருக்குங்க பரவாயிலைங்களா

ஆ தேட்டி மினிட்ஸ்ங்க வந்துவிடும் ஆ நெய் தோசை ஓகேங்க சரிங்க கொண்டு வந்து கொடுத்துறேங்க ஓகேங்க ரூம் நம்பர் என்ன சொன்னீங்க ஓகேங்க நான் கொண்டு வந்துடுறேன் ம் ஆ ஓகேங்க வந்துட்டு கூப்புடுறேன் ஆ நீங்கள் ஆ இருப்பீங்களா இல்லை ஃபிரெஷ் அப் ஆகணும் அந்த மாதிரி ஏதாச்சு லேட் ஆகுங்களா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் இருப்பீங்களா

ஓகேங்க ஓகேங்க சரிங்க கொண்டு வந்துடுறேன் சரிங்க ஒரு ஒரு தட்டு பிரியாணியும் ஆ நெய் தோசை அப்புறம் ஃபிஷ் ஃபிஷ் ப்ரைங்களா ஓகே ஓகே சாரிங்க ஓகேங்க சிக்கன் லெக் பீஸ் இல்லைங்க லெக் பீஸ் வந்து பிரியாணிலேயே வந்துவிடும் நீங்கள் அதுலேயே காம்போ கொடுக்குவா

ஆ சொல்லுங்க ஆ ஓகேங்க ஃபிஷ் ஃபிரை கொடுத்துடுவா ஓகேங்க ஓகே கொண்டு வந்துடுறேங்க ஹாஃப் அன் அவர்ங்க ம் ஓகேங்க நன்றிங்க ஓகேங்க ஓகேங்க ஓகே நன்றிங்க ஆ கொண்டு ஆ ம்